ராக் க்ளைம்பிங் பண்ணணும்னால் உடல் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டாங்க சரி நமக்கு ஓரளவுக்கு எதுவும் பவரும் இல்லை சொல்லிவிட்டு வீட்டுலயே எக்சைஸ்லாம் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் அது அந்தளவுக்கு உதவல நமக்கு சரி அப்படி சொல்லிவிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஃபுஷ் அப்ஸ் புல் அப் ஹாண்ட் பவர் ஏத்துறதுக்கான என்னென்ன எக்சைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டுருந்தேன் வெய்ட் லிஃப்ட்டிங் அது எல்லாம் பண்ணினேன் அது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து டெய்லி இரண்டு முட்டை காலையில் நைட்டு இரண்டு முட்டை பால் பாதம் முந்திரி நிறைய சாப்பிட்டு பாடியை ஒரு கட்டுக்கோப்புக்கு எடுத்துட்டு வந்து அதுக்கப்பறமாக ராக் க்ளைம்பிங் பண்ணலாம் சொல்லிட்டு போய் ட்ரைனிங் எடுத்து நிறைய டயட்லாம் இருந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணி ஹாண்ட் பவரை இன்னும் அதிகப்படுத்தி எக்சைஸ்லாம் நிறைய பண்ணி அதுக்கப்புறமாக ராக் க்ளைம்பிங் பண்ணினேன் பண்ணி ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஹாண்ட் பவர் அதிகப்படுத்தினதுக்கு அப்புறம் போனேன் திரும்பி ட்ரைனிங் போயிட்டு ஒரு மாதம் ட்ரைனிங் பண்ணிட்டு திரும்பியும் மலைக்கு பிளான் போட்டு போனோம் போய் ராக் க்ளைம்பிங் பண்ணி ஒரு மலையே ஃபுல்லாக என்னால் எந்தளவுக்கு ஏற முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக ஏறி முடித்து ராக் க்ளைம்பிங்கில் ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இதை முடித்துட்டேன் ராக் க்ளைம்பிங்கில் ஒரு மலையே ஏறி என்னால் முடிக்க முடிகிற அளவுக்கு என்னோடய ஹாண்ட் பவரை அதிகப்படுத்திகிட்டேன்